எனக்கு வந்து டான்ஸல்லாம் ஒன்றும் என்ன சொல்கிறது இண்ட்ரெஸ்ட் தான் ஆனால் வெளியில் வந்து எங்கேயும் போயிட்டு டான்ஸ் ஆட மாட்டேன் கிட்டத்தட்கிட்டே ஸ்கூல் முடிக்கின்ற வரையுமே நான் வந்து வீட்டுக்குள்ளயே என்னோடய ரூம்க்குள்ளே தான் டான்ஸ் ஆடி பாட்டு போட்னு இருப்பேன் அதுக்கப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ணேன் அப்போ வந்து எங்கள் மேமுக்கு வந்து லக்ச்சர் அவங்களுக்கு வந்து கல்யாணனு சொல்லி கூட்டு போனாங்க கூட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகவே என்னென்னா ஒரு அந்த பாட்டு போட்டு டான்ஸ் ஆடவே நம்ம மைண்ட் செட் ஒரு மாதிரி ஒரு வைப்னுவாங்க அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நான் போயிட்டேன் அப்படி போக என்ன ஆகுனா என்ன அறியாமல் நானும் வந்து டான்ஸ் ஆடிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஐவி போகும் போது பஸ்ஸுல் அந்த மாதிரி டான்ஸ் ஆடின்னு இருந்தோம் அப்புறோ வந்து காலேஜில் வந்து ஆனுவல் டே ஸ்போர்ட்ஸ் மீட் வந்து கம்பேர் பண்ணாங்க அதில் வந்து டான்ஸிங் காபெட்டிஷன் நடந்துசு அதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லா என்ன பண்ணாங்க நீயும் நல்லா தான டான்ஸ் ஆடுற வா சொல்லி கூப்பிட்டு அவங்களாக டான்ஸ் கொஞ்சோம் சொல்லி கொடுத்தாங்க எப்படி எப்படி ஆடணுன்ற அந்த ஸ்டெப்ஸ்லா கற்றுன்னு ஒரு டென் டேஸ் ப்ராக்ட்டிஸ் பண்ணோம் ப்ராக்ட்டிஸ் பண்ணிட்டு போயிட்டு டான்ஸ் வந்து அந்த காம்பெட்டிஷனில் கலந்துக்கினோம் கலந்துகிட்டு வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கினோம் அது வந்து ஒரு ரொம்ப ஒரு மெமரபிலபலான மூமெண்ட்டு ஏன்னால் நான் ஒரு சின்ன வயசில் இருந்தே டான்ஸ் வந்து ரூமில் மட்டும் தான் டான்ஸ் ஆடிகிட்டு இருந்தேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜில் ஏறி அதுவும் செகண்ட் ப்ரைஸ் வாங்குனோனே ஒரு மெமரபிலான மெமரி ஆகிடுச்சு அது அதனால் டான்ஸ் வந்து வேறு எங்கேயும் போட்டியில் கலந்துக்குனுன்லா விருப்போம் இல்லை ஓகே நம்மளுக்கு வந்து ஒரு அந்த கூச்ச சுபாவோன்றது வந்து போயிடுச்சு ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அதனால் அதுவே வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் இதுவே ஒரு நல்ல ஒரு நடன காம்ப்ட்டிஷ் பண்ணதுக்கும் ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு அருமையான விஷயோ அது சொல்லதுக்கு வார்த்தை இல்லை ரொம்ப மெமரபிலான மூமெண்ட் அது